சுகாதாரத்தைப் பற்றி விண்ணச்சி இது பண்ணுறது பார்த்திங்கனா சில நேரத்தில் விண்ணப்பங்க பார்த்திங்கனா அது நிறையாவே அது என்ன சொல்கிறது செய்முறைக்கு பார்த்திங்கனா அது நடைமுறையே கிடையாதுங்க நம்ம நம்ம ஒரு விண்ணப்பம் போட்டுருந்தால் என்னாப் பண்ணுவாங்கனா ஒரு நூறு விண்ணப்பம் கொடுத்திருந்தா என்னாப் பண்ணுவாங்க அதுக்கு பதில் வரும் எதாவது எதாவது இது பண்ணுவாங்க இப்போ நான் எனக்கு நாற்பத்தி ஒரு வயது எனக்கு தெரிஞ்சி எங்கள் தெருவில் ரெண்டு முறைதான் பார்த்திங்கனா இந்த என்ன சொல்கிறது அந்த சாக்கடையே வந்து விரிவுப்படித்திருக்காங்க அந்த சாலையை போட்டுருக்காங்க இது விண்ணப்பம் கொடுத்து எப்படிங்க இது வாய்ப்பில்லை இது அப்போ என்னப் பண்ணுன்னா அந்த தேர்தல் டைமில் வாராங்களில் அந்த நேரத்தில் என்னாப் பண்ணுன்னா வரும் போது இந்த விண்ணப்பம்மாக கொடுக்கணும் அப்போ தான் பரிசளிப்பாங்க இல்லைன்னா ஒவ்வொரு டைமும் ஒரு ஒரு என்ன அது ஒரு ப்ரம்முகர் வரும் போது இல்லை ஒரு அரசியல் வாதிங்க வரும் போது இல்லை ஒரு அலுவலர் வரும் போது இதை அவங்க கனவத்துக்கு கவனத்துக்கு கொண்டுப் போகணும் இல்லைன்னா நல்ல விஷயம் எதுன்னா பத்திரிகையாளர்கள் அவங்க தான் என்னாப் பண்ணுவாங்கன்னா அதை ஒரு படமாக எடுத்து அதை ஒரு செய்தியாக போட்டாங்கன்னா செய்தி வருது நம்ம விண்ணப்பம் ஆற்படுவதுல்ல என்னோடய கருத்து விண்ணப்பத்தில் எந்த ஒரு பயனும் இல்லைன்னு நான் என்னோடய கருத்து இதுக்கு மெய் மெயிண்டு இது பார்த்திங்கனா செய்தி தான் செய்தியில் போடணும் இல்லைன்னா அதை படமாக்கி அனுச்சுடுணும் நன்றி